மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவக் காப்பீடு இதை ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்கள் இது மிகவும் தேவையான ஒன்று ஒவ்வொருத்தோடய வாழ்க்கைக்கு அத்திவ அத் அத்தியாவசியமான ஒன்று அதனால் இது நிறையா நன்மைகள் இருக்குது நிறைய இந்த காப்பீடில் நிறையா ப்ளான்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் பாலிசி அந்த கம்பெனிக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது இப்போது கோவிட் டைம்லலாம் நிறைய செலவாகும் ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சன்னு செலவாகும் அந்தமாதிரி டைம்ல இந்த காப்பீடு எடுத்திருந்தா அந்த செலவை குறைக்க வாய்ப்பிருக்குது இப்போ ஒரு ஹாஸ்பிட்லு இருக்குது எதாவது ஒரு ஃப ப்ராப்ளம்ன்ட்டு போகிறோம் திடீர்ன்னு ஏற்படுற பிரச்சனைக்காக போகிறோம் அங்கே செலவு நிறையா இருக்குது அப்போ இந்த மருத்துவ காப்பீடு நம்ம போட்டு இருந்தோம்னாக்கா அந்த செலவை குறைக்க வாய்ப்பு இருக்குது உள்ளார போகிறதுலேருந்து வெளியே வர வரைக்கும் அந்த செலவை நம்ம காப்பீடு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எக்கனாமிக்ஸ் டைம்ல கூட இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா தொழில் முறையான மருத்துவ காப்பீடு நன்மையை எல்லாரும் உண உணர்கிறாங்க தொலி தொழில் முறையாளர்கள் இந்த மருத்துவ காப்பீடு நன்மையை உணர்கிறாங்க இது காப்பீடு தேவையோடய அதிகரிப்பு குறிப்பு பற்றி குறிப்பிடுறாங்க எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ல அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த நமக்கு தேவையான மருத்துவ செலவை இந்த செலவை இந்த காப்பீடை வச்சு முன்னேறுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெலாம் நிறைய க கற்பக கற்பக புற்றுநோய் க கற்பக புற்றுநோய் மார் மார்பக புற்றுநோய் அப்படின் சொல்லிட்டு நிறைய பெண் லேடிஸ்க்கலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அது சரி பண்ணணும்னா லே லேக்ஸ் கணக்கில் போகுது இல்லையா அப்போ அந்த செலவு எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது இந்த மருத்துவக் காப்பீடை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் தனி நபராக இருந்தால் இப்போது கல்யாணம் ஆகாதவர்ன்னால் இண்டிஜுவல் பாலிசி கல்யாணம் ஆனவர்ன்னால் க்ரூப் பாலிசி வயசானவங்கன்னால் சீனியர் பாலி சிட்டிசன் பாலிசின்னு சொல்லிட்டு இன்னும் மூணு பாலிசி இருக்குது அந்தமாதிரி ஒவ்வொரு பாலிசி இருக்குது நம்ம அந்தந்த பாலிசிக்கு நம்ம அந்தந்த தேவைக்கானமாதிரி நம்ம யூஸ் பண்ணி இப்போ கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கேற்றமாரி அந்த பாலிசி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் நிறையா நன்மையும் இருக்குது இதை யாரும் அத்தியாவசியமானது தேவையில்லாதுன்னு நினைக்க வேண்டாம்